சார் திருச்சி ஜிம் ட்ரைனிங்களா சார் நான் வந்து ஜிம்முக்கு ஒர்க்கோட்டுக்கு வரணுன்னு இருக்கேன் சார் உங்க இது ட்ரைனிங் சென்டர் எங்கே சார் இருக்குது ஓ கன்ரோல்மெண்ட் ஓ ஓகே சார் நான் இங்கே பக்கத்தில் தான் கள்ளிப்பட்டியில் தான் இருக்கேன் இல்லை சார் அதான் சார் உங்கள்கிட்ட கேட்கணுன்னு இருந்தேன் எனக்கு வந்து இப்போ வந்து நான் வந்து மார்னிங் வந்தால் ஓகேவா இல்லை ஈவினிங் வந்தால் ஓகேவா சார் எனக்கு வந்து பாடி ஃபிட்னஸ் வேணும் இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏற்றணும் அது அதுக்காக வரலாம்னு இருக்கேன் சார் சார் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னவர் பண்ணால் வ மார்னிங்லேருந்து நான் மார்னிங்கே வரேன் சார் ஒன்னவர் பண்ணனும் சார் சார் இன்னும் ஒரு டவுட்டு என்னென்னா நம்ம காலையில் வந்து ஜிம்முக்கு வரம்மா இல்லையா அப்போ வந்து நான் வந்து ஏதாவது வாம்அப் பண்ணிவிட்டு வரணுங்களா இல்லை என்ன சார் பண்ணனும் சார் ஓ ஓகே சார் இப்போ வந்து நான் அங்கே வந்தே வாம்அப் பண்ணிக்கிறேன் சார் எனக்கு வந்து எந்த மாதிரியான ஃபுட்டு ஐட்டம்ஸ் நான் எடுத்துக்கணும் சார் ஓகே சார் ஓகே சார் வரேன் சார் சார் உங்களோட ட்ரைனிங்கோட இந்த இது ஃபீஸ் சார் ஸ்ட்ரக்ச்சர்லாம் எப்படி சார் ஆ தம்பி ஒன்னவருக்கு ஆயிருவாங்கறதே கொஞ்சம் அதிகமாக இருக்குது சார் கொஞ்சம் கொறச்சி பார்க்கலால்ல சார் ஓகே சார் இல்லைல்ல நான் எனக்கு வந்து பாடியில் ஓகே சார் தேங்க் யூ சார் வரேன் சார்